ஹலோ ஸ்விக்கிங்களா நாங்கள் உங்கள் கிட்டே வந்து அந்த ஆர்டர் அந்த பண்ணி ஸ்விக்கியில் வந்து இந்த தோசை இட்லி போன்ற இதெல்லாம் வாங்கியிருந்தோம் அது கொஞ்சம் இப்போ நல்ல தரமாக இல்லை கொழம்பு கொஞ்சம் சரியில்லை அதை வந்து நாங்கள் திரும்பி ரிட்டன் உங்களுக்கு கொடுக்கணும் ஆமாங்க ஆமாங்க வாங்கியிருந்தோம் ஃபேமிலிக்காக வாங்கியிருந்தோம் குடும்பத்தில் ஆமாம் ஆமாம் ஆமாம் அதில் எப்பவுமே நல்லாயிருக்கும் நாங்கள் நல்லாயிருக்கும் இந்த தடவை கொஞ்சம் சரியில்லை கொழம்பு சட்னி எல்லாம் கொஞ்சம் சரியில்லை அது இல்லாமல் நான் பாருங்க இந்த அந்த தோசை அந்த இது இட்லி அந்த இது சொல்லியிருந்தேன் வரல பாருங்க இடியாப்பம் சொல்லியிருந்தேன் அதுவும் வரல அது நீங்கள் அனுப்பலை தோசை இட்லி மட்டும்தான் அனுப்பி இருக்கீங்க சரி அதுவும் இல்லாமல் இது கொஞ்சம் இப்போ நல்லாயில்ல கொஞ்சம் அதனால் வந்து அது நாங்கள் திருப்பி அனுப்புகிறோம் இந்த தடவ அது நீங்கள் இதுதான் காரணம் கொழம்பு இந்த சட்னிங்களெலாம் கொஞ்சம் நல்லாயில்ல அதை நீங்கள் திருப்பி வாங்கிக்கோங்க இடியாப்பமும் அனுப்பலை செக் பண்ணி பாருங்க ஆமாங்க ஆமாம் ஆமாங்க வேண்டாம் ஆ வேண்டாம் ம் அதனால் இப்போ நீங்கள் வாங்கிக்கோங்க அது எங்களுக்கு திருப்தி இல்லை அதனால் வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க ஆமாங்க இங்கே தாங்க ஆ சேலமிலருந்து தான் பக்கத்தில் தான் ம் மெயின் ரோடு ஆ அதை வாங்கிக்கோங்க ஆமாம் ஆமாம் மறுபடி நான் வேணுன்னால் நம்ம பார்த்துக்குறோம் இப்போதைக்கு அது கொஞ்சம் தரமாக இல்லை திருப்தி இல்லை வேண்டாம்ன்னு சொல்கிறாங்க குடும்பத்துலேயும் எல்லாம் இது பண்ணிணாங் பார்த்தோம் அது சரியாயில்ல அப்படியே வெச்சுட்டோம் அதை நீங்கள் வந்து திரும்ப ரிட்டன் வாங்கிக்கோங்க ம் அதுக்காகதாங்க சொல்லி இருந்தோம் ம் சரிங்க ம்